மதுரை தான் ரொம்ப எனக்கு புடிச்ச இடம் நான் போனும்ன்னு ஆசைப்படுறது அங்கே இருக்கக்கூடிய கோயிலை சுற்றி பார்க்குணும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில வகையான உணவுப்பொருட்கள்லா சாப்பிட்டு பார்க்குணும் நிறையா வகையான உணவுகள் அங்கே கிடைக்கும் அதனால் அதுவும் ஒரு காரணம் அப்புறோம் ஊட்டி ஊட்டி போகுணும்ங்கிறது ஒரு ஆசை குளிர் பிரதேசம் அப்படிங்கிறதுனால அந்த அந்த கிளைமேட்டுக்காகவே அங்கே போகனும் அப்படின் நாங்கள் நினப்போம் கோயம்பத்தூர் போகனும் அது ஊட்டியிலந்து ரொம்ப பக்கோங்கிறதுனால் ஒரே செலவோடையும் போயிடும் அங்கே சில வகையான இதுத் தொழிற்சாலைகள்லாம் இருக்கு அதை பார்த்துட்டு அதிகமான அளவில் பொருட்களை எளிமையான விலையில் வாங்க முடியும் அதனால கோயம்பத்தூர் போகணும்ன்னு ஆசை அவ்வளோ தான் இந்தியாக்குல்ல இருக்கக்கூடிய ஊர்களை சுற்றி பார்க்கணும் வெளிநாடு போய் பார்க்குணும் அப்படிங்கிற பெரிய ஆசைகள்லாம் கிடையாது